இப்போ கிராமப்புறங்களில் வந்து விளையாட்டு நடக்கும் போதுங்க வாலிபால் நடக்கும் கிரிக்கெட் நடக்கும் செட்டில்கார்க் நடக்கும் அப்புறம் கபடி விளையாடுவங்க எல்லா ஊரிலிருந்து வந்து விளையாட்டு வீரர்கள் வருவாங்க நம்ம வந்து நா கோயமுத்தூரில் இருப்பாங்க தடாகம் இருப்பாங்க சிறுமுகை இந்த மாதிரி வெளியூரிலிருந்து நம்பியூர் பக்கம் கோபி இந்த மாதிரி ஈரோடில் இருந்தும் கூட வருவாங்க விளையாடருக்கு ஏன்னால் இப்படி பலமுறை எல்லாம் இந்த விளையாட்டுக்காக இங்கே வரும்போது இந்த கிராமத்துக்கு வரும்போதுங்க பல நண்பர்களை சந்திக்க முடியுது அதே நேரம் ச சமூக தொடர்பும் வந்து நிறைய ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க எங்களுக்கு